பணம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இதில் வந்து முன்மதிப்பே கொடுக்குறாங்க பணம் எல்லா திறமைகள் வந்து ஏழைங்களுக்கும் இருக்கு பணக்காரங்களுக்கும் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கிறது வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஆயரூபா இருந்தால் வாங்க இல்லைனா வராதீங்க அப்புடினு ஸ்ரெயிட்டாகவே நேராகவே சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலக்கூட ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு அந்த பொண்ணு நல்லா பாடும் ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏழப்பட்டவங்க அதனால வந்து அவங்களால எங்கேயுமே போகமுடியாது எங்கேயாச்சும் போனால்கூட அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயி ரிஜெக்ட் பண்ணி விட்டுர்றாங்க என்ன ரீ என்ன காரணனு கேட்டாக்கா இந்தமாதிரி பணம் எங்களால் கட்ட முடியல அப்படினு சொல்லுறாங்க இதனாலயே நிறையா பேருக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் எல்லாத்தையுமே வந்து சமமாக பார்த்தாதான் எல்லாத்துக்குமே எல்லா இதுவும் சமமாக கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையுமே எல்லா கலைகளுமே எல்லாத்துக்குமே தெரியும் முக்கால்வாசி தெரியும் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் எல்லாரும் அவங்க அவங்க திறமைய வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்கிறது வந்து பணம் மட்டும் தான் பணம் வந்து எல்லாத்துலயும் இருக்கு ஆனால் சிலர்கிட்ட அதிகமாக இருக்கு சிலர்கிட்ட கம்மியாக இருக்கு சிலர்கிட்ட இல்லவே இல்லை அந்த ஒரு காரணத்தால் இல்லாதவங்களும் இல்லாதவங்க மட்டும்தான் போவாமல் இருக்குறாங்க இருக்குறவங்க அப்படி காசு கொடுத்து அப்படி அப்படி போயிடுறாங்க